எங்கள் ஊரில் தேட்டர்லாம் இருந்துச்சு முன்னாடி பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளியில் இப்போ தேட்டர் இல்லை இப்போ நாங்கள் படம் பார்க்க போகணுன்னா இங்கேருந்து இப்போ லால்குடி போகணும் இல்லைன்னா தஞ்சாவூர் போகணும் இல்லைன்னா திருச்சி போகணும் அங்கே கல்லணைக்கும் திருச்சிக்கு தஞ்சாவூருக்கும் நடுவில் இருக்கிறோம் அதனால் நாங்கள் படம் பார்க்க போகணுன்னா பிரபல தேட்டர்லாம் இங்குட்டு இப்போ திருச்சியில் பாத்தோனா எல் ஏ சினிமா சொல்லாம் இங்குட்டு தஞ்சாவூர் சைடில் பார்த்திங்கனா விஜயா தேட்டர் சொல்லலாம் கல்லணையில் லால்குடி சைடில் அன்பு சினிமா சொல்லலாம் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிரபலமான திரை திரையரங்கு நாங்கள் போகணுன்னா கிளம்பி போகிறது ரொம்ப பக்கமாக பார்த்திங்கனா லால்குடி இருக்குது லால்குடி கிட்டத்தட்ட இங்குட்டு ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்ரு தான் ஆனால் திருச்சியும் முப்பது கிலோமீட்ரு தஞ்சாவூர் முப்பது கிலோமீட்ரு அதனால் இப்போ எல்லோரும் நண்பர்கள்லாம் இருக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வர்றோம் அப்படி இப்படின்னா சரி எதோ படத்துக்கு போகலாம் அப்டின்னு பார்த்தா லால்குடி போவோம் அப்படி டைம் இருந்துச்சுனா அங்கே தான் பார்ப்போம் இல்லைன்னா தஞ்சாவூர் ஒருவேளை ஏதாவது வேலை இருந்துச்சு இப்போ தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் இப்படி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் நேராக திருச்சியோ தஞ்சாவூரோ போய் அங்கே படம் பார்த்துட்டு அப்டியே வருவோம் யாரோட போகிறது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுதான் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அதுதான் ரொம்ப எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி தரும் இந்த உலகத்தில் கேட்டீங்கன்னா யாரோடு படம் பார்த்தா நல்லா இருக்கும்னா ஃப்ரெண்டோடு தான் உட்காந்து படம் பார்த்தா தான் அது ஒரு என்ஜாய் எண்டெர்டெயின்மெண்ட்டு பட்டு சில நேரங்களில் குடும்பத்தோடயும் பார்க்கலாம் அதுவும் அது பெரிய ஒரு சந்தோஷந்தான் குடும்பத்தோடு படம் பாக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனா படம் பாக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிருச்சு என்ன வாழ்க்கையின் நெறிமுறை வந்து ஒரு கட்டுக்குள்ளே ஆயிடுச்சு எப்பயோ ஒரு நாள் கிடைக்கிது அந்த ஒரு நாள் வீட்டில் இருக்க முடியாதான்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் தான் பிரபல தேட்டர் படம் எல்லாம் வீட்டுக்கே வந்துடுது வேறு அதனால் இப்போ டிவி தான் இப்போ பெரிய தேட்டராயிடுச்சி இப்போ வருங்காலத்தில் இந்த காலத்தில் ஆனால் திரைப்படங்களை வந்து தேட்டரில் பாக்கிறதுதான் நல்லது அவங்களுக்கும் அவங்களும் ஒரு என்னது திரைப்பட கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் மற்ற எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் நாங்கள் ஆனால் இப்போ நாங்கள்லாம் தேட்டரில் தான் பார்ப்போம் எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கனா எல்லோரும் தேட்டருக்கு போய்தான் படம் பார்ப்போம் ஏதோ முடியாத சூல்நிலை தான் உட்காந்து வீட்டில் பார்ப்போம் பக்கத்தில் தேட்டருனா திருச்சி தஞ்சாவூர் லால்குடி